நான் சமையலில் வந்து எதுக்கும் போனதில்லை இந்த வகுப்பு அந்த மாதிரியெல்லாம் அப்பலாம் எங்களை அனுப்பவே இல்லை ஆனால் இப்போ வந்து எங்கள் பேத்தியே வந்து அது வேணும் இது பீசா வேணும் குஸ்கா அது வேணும் கேப்பாள் வேணும்னு கேக்கிறா ஆனால் என்னால் அது பழக அது எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியுறதில்ல ஆனால் ஆர்வமாக இருக்கு அதை போய் கத்துக்க வர்றதுக்கு ஆர்வமாக இருக்கு ஆனால் என்னால் அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அது பழக பழகணும் ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருக்கு அது ஏன் பிறகு அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறான் ஆனால் என்னால் அது எப்படி செய்யுறதுன்னு தெரிணும் பழக முடியுறதில்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கு அதுக்கு பழகி பழகிக்கணுன்னு எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கு எப்படின்னு சொல்லி